பங்கு சந்தையை சந்தையை பற்றி தெரியும் பங்கு சந்தையில் இன்றைக்கு இருக்கிற சூழல்ல இன்றைக்கு இருக்கிற டிஜிட்டல் வேல்டில் இன்றைக்கு இருக்கிற இந்த டெக்கனாலஜி வேல்டில் வந்து நிறைய நன்மைகள் இருக்கின்றது சில கெடுதல்களும் அதில் இருக்கின்றது டிஜிட்டல் மூலயமாக இன்றைக்கு வந்து நிறைய பொருட்களை வந்து விற்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவில் இருக்கிற ஒரு பொருள் கடைக்கோடி கிராமத்துக்கும் போய் சேரணும் போய் சேரும் அப்படிங்குறது வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட் மூலிமா நம்ம வந்து செய் செய்ய முடியும் இதில் ரிஸ்க்கு கொ கொஞ்சம் பர்சென்ட் தான் இருக்குது ஆனால் அதில் லாபம் நிறையா இருக்குது இன்றைக்கு இருக்கிற அந்த அந்த டெக்கனாலஜியில் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே உணவு கேட்டு சாப்பிட முடியும் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வாகனம் புக் பண்ண முடியும் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இன்னொரு இடத்துக்கு வந்து நம்மளோடைய பொருட்களை வாங்கி அனுப்ப முடியும் இப்படி வந்து நம்மோடைய விஞ்ஞானம் அறிவு வளர்ந்துருக்கிறது அதனால் டிஜிட்டல் மார்கெட் வந்து இன்றைக்கு வந்து இன்றைக்கு வந்து ஒரு ஒரு கடை அமைக்கணும்னா அந்த கடைக்கு நிறைய அட்வான்ஸ் கொடுக்கணும் நிறைய இடம் பார்க்கணும் நிறைய விளம்பரம் பண்ணணும் இதெல்லாம் எல்லாமே டிஜிட்டல் மூலியம்மாகவே டிஜிட்டல் ஆப் மூலியம்மாகவே நிறைய வந்து நம்ம அதில் சொல்லி நம்ளோடைய ப்ராடெக்டை பற்றி ஷாட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு சில ம பண்ணிணோம்னாக்க அந்த அந்த பொரு அந்த பொருள் வாங்கி கொள்றதுக்கும் விற்கிறதுக்கும் நம்மளால் முடியுது அப்போ ஒரு எளிமையான வழியிலயே அந்த டிஜிட்டல் மார்க்கெட் மூலியமா நாம் நமக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் வாங்கி முடியும் இதுக்கு தேவை பணம் தான் இதில் வந்து நெகட்டிவாக பார்க்கணும்னு சொன்னாக்கனாக்க எல்லா ஏழை எளிய மக்களும் இதை வந்து பயன்படுத்த முடியுமாங்கிறது மட்டும் தான் எனக்கு ரிஸ்க்காக தெரியுது மற்றபடி அவங்கவுங்களுக்கு தகுந்தமாதிரியான பொருட்களை வாங்கி கொள்வதற்கு இது ரொம்ப சௌகரியமான ஒரு இதாக இருக்குது இதுதான் இன்றைக்கு வந்து இருக் இன்றைக்கு இருக்கிற பங்கு சந்தை நிலவரப்படி ஒவ்வொரு பொருட்களும் அன்றைய பங்கு சந்தை நிலவரப்படியான பொருட்களை வாங்கிறதுக்கும் விற்பதற்குமான பிஸ்னஸ்களை வந்து டாப் மோஸ்ட்டில் இன்றைக்கு இருக்குது அதில் இந்தியா ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டு அனைத்தையும் டிஜிட்டல் மயமாக்குவதற்கு பயன்படுது நன்றி